நான் வந்து எம்எஸ்டபுள்யூ ஏன் சூஸ் பண்ணேன்னா வந்து என்னோட யூஜி வந்து நான் வந்து ஒரு காமர்ஸ் டிபார்ட்மென்ட்தான் படிச்சேன் எம்எஸ்டபுள்யூ ஏன்னா எனக்கு வந்து நிறையாப்பேர் வந்து சஜ்ஜசன் பண்ணாங்க எம்எஸ்டபுள்யூ படி உனக்கு நிறைய வேகன்ஸி இருக்கு கவர்மென்ட் ஜாப்ஸ் நிறைய இருக்கு சோஷியல் ஒர்க்கராக நீ எங்கே போனாலும் உனக்கு வந்து ரெஸ்பெக்ட் கிடைக்குன்னு சொன்னாங்க அதனால வந்து நான் எம்எஸ்டபுள்யூ சூஸ் பண்ணேன் எம்எஸ் டபுள்யூவில வந்து நான் ஒரு ஹெச்சாராக இருக்கேன் ஹெச்சாராக போனா எனக்கு ஒரு கம்பெனியில வந்து ஒரு வெல்பர் ஆஃபிஸராகவோ ஒரு ஹெச்ஆர் மேனேஜராகவோ எனக்கு வந்து நல்ல ஒரு போஸ்டிங் கிடைக்கும் எனக்கு வந்து ஹெச்சாராக ஆகணும்ன்ட்டு வந்து எனக்கொரு ஃபை இயர்ஸாக நான் வந்து யூஜி படிக்கும்போதுலருந்து எனக்கு வந்து ஆசை அதனால ஸோ எம்எஸ் டபுள்யூவில ஹெச்சாராக இருக்கிறதுனால நான் எடுத்தேன் எனக்கு வந்து நான் ஃபீல்டு ஒர்க்குலாம் போம்போது நிறைய நான் லேர்ன் பண்ணேன் சோஷியல் ஒர்க்கராக இப்படி இருந்தால் நல்லாயிருக்குன்ட்டு நான் நிறையா ஃபீல்டு ஒர்க்கில் போய் எனக்கு நிறைய பெனஃபிட்ஸ் இருக்கு அதனால் எனக்கு எம்எஸ்டபுள்யூ படிக்கிறத்துக்கு ரொம்ப பிடிக்கும் நான் வந்து நிறைய பேருக்கு சஜ்ஜசன் பண்ணுவேன் எம்எஸ்டபுள்யூ படிங்கன்னுட்டு நான் நிறைய பேருக்கு நான் சஜ்ஜசன் பண்ணுவேன்